சிவகங்கை மாவட்டத்தில் வந்து நிறையா பாரம்பரியமான உணவுகள் இருக்குது அந்த முக்கியமாக சொல்லணுன்னால் காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் வந்து காரைக்குடிங்கிற ஊரில் வந்து அது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா செட்டிநாட்டு சமையல் செட்டிநாட்டு சமையல் அப்படிங்கிறது அறுசுவையுமே இங்கே வந்து இருக்கும் இங்கே தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸானது சாப்பாட்டுக்கு அப்படின்னா அது வந்து செட்டிநாட்டு சமையல் காரைக்குடிதான் அங்கே அறுசுவையில் வந்து இனிப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு எல்லாமே வந்து சமையலில் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க நிறையா பாரம்பரியமான பொருள்களை நல்லா ஹெல்த்தியான விஷயங்களா வந்து யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அது வந்து கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறதாகவும் இருக்கும் நல்ல ந நிறையா நல்ல சாப்பாடுகள் வந்து காரைக்குடியில் வந்து வாங்கலாம் செட்டிநாட்டு சமையல் அப்படின்னே ஒரு ஹோட்டல் இருக்குது காரைக்குடியில் அங்கே வாங்கலாம் அதுக்கப்புறம் பிரியா மெஸ் அப்படின்னு இருக்குது ஸோ அங்கெல்லாம் வாங்கலாம் நிறையா ஃபுட்டு வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து ரொம்ப டேஸ்ட்டியாக ரொம்ப சூப்பராக அதே விஷயம் உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் மற்ற நீங்கள் மற்றதுல எப்படி சாப்பிட்ருப்பீங்களோ அதை விட மாறி இருக்கும் பாரம்பரியமாக ரொம்ப நம்ம சாப்பிட்டோன்னா அடுத்தும் அதை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த செட்டிநாடு சமையல் வந்து இருக்கும்